வணக்கம் நான் வந்து வெளியூரில் இருந்து சென்னைக்கு வந்திருக்கிற சென்னையில் வந்து தங்கி இருக்கிற

எக்மோரில் இருந்து விமான நிலையத்துக்கு நான் பயணம் செய்ய வேண்டிய இருக்கு நாளை நள்ளிரவு இரண்டு மணிக்கு நான் அந்த விமான நிலையத்துக்கு போகணும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு விமானத்தை பிடிக்கணும் அதனால் நான் ஒரு மணிக்கே அந்த விமான நிலையத்துக்கு உள்ளே இருக்க வேண்டி இருக்கு அதனால் எனக்கு அந்த விமான நிலையத்தை அடையறதுக்காக எனக்கு உங்கள் நிறுவனத்தினுடைய கார் வந்து தேவைப்படுது எவ்வளவு நேரம் எக்மோரில் இருந்து விமான நிலையத்துக்கு ஆகும் எத்தனை கிலோமீட்டர்கள் கடந்து நாங்கள் போகணும் இதையெல்லாம் எனக்கு கொஞ்சம் விவரமாக கணக்கிட்டு அப்போ ஒரு மணிக்கு நான் அங்கே இருக்கணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்பனும் அப்படின்ற நேரத்தையும் எனக்கு குறிப்பிட்டு சொல்லுங்கள் அதே போல் உங்கள் நிறுவனத்தில் குளிர் ஊட்டப்பட்ட கார்கள் ஏசி வசதி உள்ள கார் இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க அதேபோல் எவ்வளவு வாடகை நீங்கள் வசூலிப்பிங்க அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க எனக்கு இந்த தகவல்கள உறுதிப்படுத்தினீங்கன்னா நான் அதற்கேத்தார் போல் என்னுடைய பயணத்திட்டங்கலாம் அமைச்சுக்குவே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் என்னோடைய பயணத்தை செய்யறதுக்கு உங்களுடைய உதவியு எனக்கு தேவைப்படுது அதேபோல் அந்த காருடைய அடையாள எண் நம்பர் பிளேட்டில் இருக்க அந்த எண்ணையும் எந்த ஓட்டுநர் வந்து என்ன அழைச்சிட்டு போக போறார்ன்ற அவருடைய பெயர் மற்றும் அவருடைய தொடர்பென்னையும் எனக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கிற இந்த தகவல்கள் இருந்துச்சுன்னா நான் அவரை இல்லத்தில் தொடர்பு கொண்டு பேச முடியும் அவர் எத்தனை மணிக்குன்னு வராருன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதற்கேத்தார் போல் நானும் கிளம்பி தயாராக இருப்பேன் எனக்கு இங்கே தங்கி இருக்கும் அறையையும் அதற்கேத்தார் போல் காலி செய்து விட்டு குறிப்பிட்ட நேரத்தில் கிளம்புறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லா உதவியாக இருக்கும்ன்ற காரணத்தினால் இந்த தகவல்கள எனக்கு உறுதிப்படுத்தி சொல்லுங்கள் நாளை இரவு தான் பயணத்திட்டம் இருப்பதினால் இன்று காலையில உங்களுக்கு இந்த உறுதி தகவல்கள பெறுவதற்காக அனுப்பியிருக்கிற இதை பார்த்துட்டு விரைவில் தொடர்பு கொண்டு எனக்கு உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்